இந்திய கல்வி முறை மிகவும் பெருமையாகவும் சிறப்புடையதாகவும் உள்ளது ஆனால் அதில் ஒரு சில மாற்றங்கள் செய்தால் மிகவும் அருமையான கல்வி முறையாக மாற்றலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறையை வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் ஒவ்வொரு கவர்மெண்ட் அரசு பள்ளிகளில் பள்ளிக்கூடங்களிலும் வாழ்க்கை நடைமுறையை கற்றுக்கொடுக்க வேண்டும் ஒரு ஒரு மாணவனும் சிறு வயதில் இருந்தே வாழ்க்கை நடைமுறையை கற்றுக்கொண்டால் வளர்ந்து பெரியவனாக பெரியவர்களாகம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை முறை என்னென்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல் நல்லா வேலை பார்க்கறதுக்கும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கும் அந்த வாழ்க்கை முறை உதவும் ஆனால் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறதையும் நம்ம காலேஜில் படிக்கிறதையும் வெச்சு அதுக்கான வேலையை நம்மளால் தேட முடியலை ஏன்னால் வந்து அதுக்கான வேலைகளும் இல் வேலைகளுக்கு ஏற்றவாறும் கல்வி முறை இல்லை கல்வி முறைக்கு ஏற்றவாறு வேலை இல்லை வேலை வேலை இல்லா திண்டாட்டம் ப என்பது கல்வி முறையில்லிருந்தே ஆரமிக்கிறது ஒவ்வொரு மாணவர்களும் சிறு வயதிலிருந்தே வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு ப்ராக்டிக்கல் லைஃப் எ எப்படி இருக்கும் உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சினை இருக்கும் ஒரு ஒரு வேலைக்கு ஏற்றமாரி ஒவ்வொரு படிப்பு இருக்கணும் அந்த மாதிரி கல்வி முறையை மாற்றணும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போயும் நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து சில பேருக் ஒரு சில பாடங்கள் படித்த சில பேருக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படறாங்க ஆங்கிலத்தை தமிழை போல் ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஆங்கிலதிக்கு ஆங்கிலத்திக்கு கொஞ்சம் க நாலேட்ஜை வள ஆங்கில நாலேட்ஜை நா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டு ஸ்கூலில் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கற இங்கிலீஸ்க்கும் காலேஜில் படிக்கிற இங்கிலீஷுக்கும் வேலைக்கு போனதுக்கப்புறம் வர்ற இங்கிலீஷுக்கும் நிறைய மாற்றம் இருக்குது அதனால் வேலைக்கு போனதுக்கப்புறோம் காலேஜில் படிக்கிறப்போ இருக்கிற இங்கிலீஷூ ஸ்கூலில் படிக்கிற இங்கிலீஷூ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து படிக்கும்போதே சொல்லிக் கொடுத்துட்டா அவங்க கொஞ்சம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இ கொஞ்சம் நல்லா வேலை பார்க்க முடியும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கிறதில்ல வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாக இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டர் படித்த நிறைய பேருக்கு தான் நல்லா வேலை கிடைக்கிது கம்ப்யூட்டர் தெரியாத இருக்கிறவங்களுக்கலாம் வேலை கிடைக்கிறதில்ல அதனால் ஸ்கூலில் வந்து எல்லோருக்கும் உண்மையான வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கும் அந்த லைஃப்பில் என்னென்ன பிரச்சினைகளை சந்திக்கிறோங்கிறதை ஸ்கூல்லிருந்தே சொல்லிக் கொடுத்துட்டா அவுங்க ஃப்யூச்சரில் நல்லா கற்றுப்பாங்கள்லை ஸோ அந்தமாதிரி கல்வி முறையை மாற்றுனா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக எல்லோரும் இருப்பாங்க